எனக்கு ஸ்டாம்ப்பு காயினு கல் இதெல்லாம் சேர்த்து வைக்கிற ஆசைதான் ஆனால் வந்து என்னால் முடியல சேர்த்தி வச்சுருக்குறவங்கள எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட அதை பற்றி நான் நிறையா கேட்டுருக்கிறேன் அதை பற்றி அவங்களும் நிறைய விஷயம் சொல்லியிருக்குறாங்க இந்த ஸ்டாம்ப்பு இதெல்லாம் வந்து பழங்காலத்திலருந்து சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி நிறையா ஸ்டாம்ப்பெலாம் வந்து வச்சுருக்குறாங்க அதெல்லாம் வந்து நம்ம பழைய ஞாபகத்தை வரலாற்றில் அங்கே அப்போ என்ன நடந்தது அந்த ஸ்டாம்ப் எதுக்காக விட்டாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறையே சொல்கிற மாதிரி அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்புறம் அதுப்போக காயினு அந்த காலத்திலருந்து பயன்படுத்தின காயினு நம்ம புழக்கத்துல இருந்தது இப்போ இருக்கிற காயினு இதெல்லாம் பார்க்கையில வந்து அந்த காலத்தில் அதோட மதிப்பு என்ன இரு இப்போ இருக்கிற மதிப்பு என்னங்கிறதை வந்து அது ஒரு பசங்களுக்கு சொல்லி தர அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை சொல்லி தர அளவுக்கு நிறைய விஷயத்த அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்புறம் இந்த கல் வந்து அறிய வகை கல்லெல்லாம் இந்தமாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதையும் நம்மளுக்கு காட்டினாங்க அதை பற்றியும் நிறைய சொன்னாங்க இந்த கல்லோட மதிப்பு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறையா பொக்கிஷம் ரொம்ப நாளாக நாளாக அது வந்து இதுக்கெலாம் வந்து மதிப்பு கூடும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க அப்புறம் இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நிறைய நீங்கள் சேர்த்து வைக்கிற பழக்கத்தை வந்து குழந்தைகளுக்கு இது மூலமாக சின்ன வயசுலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கலாம் நிறையா வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதை பற்றி இது வந்து ஒரு வரலாறு ம என்னங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு இதாக விளக்கமா சொன்னாங்க